மகாத்மா காந்தி சுபாஷ் சந்திர போஸ் ஜவர்ஹலால் நேரு பகத்சிங் பாலகங்காதர திலகர் லாலா லஜபதி ராய் பிபின் சந்திர போ சந்திர போஸ் சரோஜினி நாயுடு சர்தார் வல்லபாய் பட்டேல் ராஜகுரு சந்திரசேகர் ஆசாத் சுக்தேவ் வீரவனார் நாராயண் சிங் மதன்லால் திங்கரா வஉசி சிதம்பரனார் சுப்ரமணிய பாரதியார் இராசா இராச கோபாலாச்சாரி அன்னிபெசண்ட் டாடா மங்கேஷ் மங்கேஷ்கர்